சட்ட சிக்கல்கள் எதிர்கொள்றதில் இரு ஃபர்ஸ்ட்டு வந்து இருதரப்புலையும் வந்து சமாதானம் பேசி பார்ப்போம் இப்போ நிலம் தொடர்பான சட்ட சிக்கல் அப்படிங்கிறப்போ ரெண்டு இப்போ வாங்குவோரும் விற்கிறவங்கள்கிட்டயும் வந்து பேசி பார்க்கலாம் சப்போஸ் யாரோ ஒரு பக்கம் வந்து நியாயம் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கத்தில் வந்து நம்ம வந்து நின்று அதில் வந்து வக்கீல் கோர்ட் வக்கீல் மூலியமாக கோர்ட்டுக்கு போய் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு என்ன சொலியூஷனோ அதை வந்து நம்ம எடுத்து சட்டத்து மூலியமாக வந்து நிறைவேற்றிக்கிலாம் குடும்பதகராறுன்னா குடும்ப யா குடுப்பத்துக்குள்ளே யாராருக்கு எப்படி த தகராறு வருதோ அதை வந்து எல்லாத்துக்கிட்டயும் அவங்க யா அவங்கள வச்சு நாம பேசி பார்க்கலாம் சமாதானத்துக்கு வர்ல இப்போ சொத்து பற்றின பிரச்சனை வருது அப்படின்னா அண்ணன் தம்பிங்க பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ சமாதானம் வரல அப்படின்னா நம்ப கோர்ட்டில வழக்கு தொடர்ந்து அதில் ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளோ ஈக்குவல் வருதோ அதை வந்து நம்ப இது பண்ணிக்கலாம் ஊதியங்கள் மூலியமாக பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ நம்ப ஃபர்ஸ்ட்டு நம்ப கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில பேசி பார்ப்போம் பேசி அதில் ஒத்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் வக்கீல் மூலியமாக நம்ப கோர்ட்டுக்கு போய் நம்பளோட சைடு ஸ்டேட்மென்ட்டு பேஸ்லிப் இதெலாம் வச்சு நம்ப வந்து நமக்கு எவ்வளோ வந்து பணம் வந்து சேரணுமோ அதை வந்து நம்ப வாங்கிக்கலாம் கடன்கள் வந்து கடன் ஒன்று கொடுக்கணும் இல்லை வாங்குவோம் ரெண்டில் எதாவது நடக்கும் இதில் எதில் வேணா பிரச்சனை வரும் பிரச்சனை வராமல் கண்டிப்பாக கடன் இருக்காது கடன் நம்ப கொடுக்குறோம் அப்படின்னா செக்லீஃப்பு பாண்டு பேப்பரு இந்தமாதிரி பத்திரங்கள் எதாவது வந்து வச்சு நம்ப கொடுப்போம் கண்டிப்பாக அதில் வந்து சப்போஸ் அவங்கனால திருப்பி கட்டமுல்ல சரியான தவணைகளை நம்ப கொடுக்கல அப்படிங்கிறப்போ ஒரு சிலருட்டருந்து நாம இருக்குது ஆனால் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நாமளே பேசி வாங்கணுன்னாலும் வாங்கலாம் இல்லேனா கோர்ட் மூலியமாக போய் லீகல் மூலியமாக வாங்கிட்டால் எந்த பிரச்சனையும் பின்னாடி வராது சப்போஸ் நம்ம வாங்கிருக்கோம் நம்பனால கொடுக்கமுல்ல அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் வக்கீல் மூலியமாக என்னால் முடியல நான் வாங்குனேன் பட் என்னால் முடியலைன்னு சொல்லி அதுக்கு ச சட்டத்தின் மூலியமாக கடன் வாங்கியவர் கிட்ட நம்ம சம்பிட் பண்ணிக்கலாம்